எனக்கு பிடித்த விஞ்ஞானி வந்து அப்துல்கலாம் அப்துல்கலாம் வந்து அப்துல்கலாமிடமிருந்து நான் கற்றுக்கொண்ட ஒன்று கனவு காணுங்கள் அதை வந்து நிறை வேற்றணும் என்று அவர் சொல்லியிருக்காரு கனவு எல்லோருமே வந்து அப்படி வாழலாம் இப்படி படிக்கலாம் இத படிச்சால் இப்படி போகலாம் என்று கனவு மட்டும் தான் காண்ட்ரார்கள் ஆனால் அவர் வந்து கனவு காண்பதை மட்டும் மட்டும் இல்லாமல் அதை வந்து நிறவேற்றணும் சொல்லியிருக்காரு ஸோ அதை வந்து அவரிடம் நான் கற்று கொண்டேன்